சமீபத்தில் இந்தியா முழுக்க ஒரு விளம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா என்கிற ஒரு ஒரு வரி செய்தி உலகம் முழுக்க பிரபலமானது அதிலேருந்து நாம் மக்களுக்கு எடுத்து சொல்வது இந்த இதுவான வைரஸ் கிருமி எந்த வடிவங்களிலெல்லாம் பரவுகிறது எந் எதில் பரவாது என்பதை நாம் சொல்லு சொல்லுகிறோம் மக்களுக்கு அப்போது நான்கு வழிகளில் மட்டும் தான் இந்த வைரஸ் கிருமி பரவுகிறது என்பதை நாம் பொது மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் ஒ குறிப்பாக கர்பிணி தாய் மார்களுக்கு அந்த விதமான வைரஸ் இருந்தால் அவருக்கு பிறக்க போகும் குழந்தைக்கும் இந்த வைரஸ் கிருமி மா வந்து விடும் அதனால் அவர்கள் என்ன மாதிரி நீவரோப்பின் என்கிற ஒரு மருந்தை குழந்தைக்கும் தாய்க்கும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அதை த தடுக்க முடியும் அது போல் ரத்தம் செலுத்தும் போது பரிசோதனை செய்து ரத்தம் செலுத்த வேண்டும் ஊசி செலுத்தும் பொழுது சுத்தப்படுத்திய ஊசியை பயன்படுத்த வேண்டுமென்று சொல்ல வேண்டும் உடலுறவின் போது காண்டம் யூஸ் பண்ண வேண்டும் என்கிறதை சொல்ல வேண்டும் இந்த நான்கு வலிகளை தவிர வேற எந்த வலியிலேயும் வைரஸ் கிருமி பரவாது என்பதை மக்களுக்கு சொல்வதன் மூலம் மக்களுடைய நன்மதிப்பை பெறமுடியும் என நம்புகிறேன்